சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையே அமைதி அமைதி அப்புறம் புரிதல் இதை வந்து மேம்படுத்துவதில் கலை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து கலை வந்து எல்லாருடைய உணர்வுகளிலும் கலந்த நம்ம ரத்தத்தில் கலந்த கலந்தது ஒன்றாக இருக்குது ஏன்னா நம்ம எதை செஞ்சாலும் நம்மள சார்ந்த விஷயங்கள் தான் நம்மள நம்மக்கிட்ட இருந்து புலப்படும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உணர்வுகள் அந்த உணர்வுகளை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் ஒரு ஒரு மனுஷன் ஒவ்வொரு விதமாக அதை வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் சிற்பக்கலையில் வந்து வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து வரைதல் மூலிமா வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் தன்னுடைய நடனம் மூலிமா வெளிப்படுத்துவாங்க இன்னும் மற்ற சிலர் வந்து தாங்கள் தாம் எழுதுகிற அந்த பாடல்கள் மூலிமா இல்லை இசை கருவிகள் மூலிமா வந்து வெளிப்படுத்துவாங்க ஸோ கலையின்றது வந்து இது தான் இ இவ்வளோ தான் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது இதனால பல பேர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அதை பார்க்கக்கூடிய மற்ற இன்னொருவர் அதை புரிந்து அதை வந்து எந்த அளவுக்கு அத ஏற்றுக்கிறாரு அத ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை தான் மிகவே மு மிகவே முக்கியமானது அதுலேயும் வந்து இந்த கலைகள் எல்லாம் வந்து மிகவும் தத்ரூபமாக வரையப்படும் தத்ரூபமாக அதை செய்வாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு போய் சேரணும் யாருக்கு கேட்கணுமோ அவங்களுக்கு யாருக்கு போய் சேரணும் அது போய் சேரும் அதே மாதிரி ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கங்கள் அந்த நாட்டினுடைய அங்கங்களை வந்து ஒவ்வொரு விஷயமாக அதை வந்து தன்னுடைய கலைகள் மூலிமா அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா அது பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும்னா மக்களால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியுமா மக்களுக்கு அது போய் சேர சேருமா அப்படின்றத வந்து யோசித்து தான் அதை வந்து பிரதிபலிப்பாங்க அதனால் கலையின்றது வந்து சும்மா இல்லை கலை வந்து ஒரு மனிதனுக்குரிய எல்லா எமோஷன்ஸையும் வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம் அது வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு சமூகங்களில் வந்து அதை வந்து நடத்தி கொள் அதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து நம்ம பணம் அப்படின்றத மட்டும் நோக்கி போயிட்ருக்கோம் ஆனால் கலை வளர்த்துக்கறதும் கலை வந்து கலை திறனை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரது மூலிமா நாம் வந்து நம்மளுக்கு உரிய நம்மளுக் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சில விஷியங்களை வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறோம் அப்போ வந்து அந்த குழந்தைகளும் அந்த கலையை கற்றுக்கிட்டு அந்த கலையை தன்னுடைய எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்றதையும் அதுங்க வந்து உணர்ந்து இந்த நான் இது வந்து ஒரு விதமான ஒரு அமைதி போர் மாதிரி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க ஏன்னா அமைதியாக ஒரு ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால வந்து சாதிக்க முடியும் அதில் கலையும் ஒன்று ஏன்னா கலை மூலிமா நம்ம நிறைய விஷயங்கள சாதிக்கலாம் நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய பேச முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த கலை மூலிமா நம்ம பேசி நம்ம அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம்